நாங்கள் முடியை எப்படி பராமரிக்கிறோம் கா சீகக்காய் வீட்டிலே தயார் பண்ணது அதை வச்சி நாங்கள் மா தலைக்கு வாரத்தில் மூணு நாள் குளிச்சிவிடுவோம் ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு தலைக்கு குளிச்சிவிட்டு தான் வீட்டில ப்யூர் செக்கெண்ணெய் நல்ல ந கடையில் போயிவிட்டு ப்யூராக ஆட்டின எண்ண தேங்காய் எண்ணெய வாங்கிகிட்டு வந்து காய வச்சி மருதாணி இல செம்பருத்தி இல மருதாணி இல செம்பருத்தி இல இந்த பூ கல் செம்பருத்தி பூவு இ கற்றாழை இதெல்லாம் போட்டுகிட்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொதிக்கும் நல்லா எண்ணெயை கொதிக்க விட்டு அஞ்சு பொருளும் போட்டு அஞ்சு பொருளும் போட்டு தண்ணி எண்ணெய் கொதிக்கும்மோது இந்த அஞ்சு பொருளும் அதில் அரைச்சிட்டு அதில் போட்டுட்டோமுன்னா நல்லா கொதிக்கவிட்டு ஒரு மணமணக்கிற வாசனை வரும் சுண்டிவிடும் கொஞ்சமாயிடும் அந்த எண்ணெயை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிட்டு ஆர வச்சி வடிகட்டி வடிகட்டி கொஞ்சம் ஒரு நல்லா காற்று போவாத பாட்டிலில் மூடி வச்சி ஒர் தல் தலைக்கு தண்ணி ஊற்றுறத்துக்கு மறுநாள் தா தலைக்கு இன்னிக்கு ஊற்றிட்டோம்னா மறுநாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது காலையில் எழுந்த உடனே தேங்காய் எண்ணெயை நல்லா மசாஜ் பண்ணிவிடுவோம் அது ஊறுன பிறகு ஸ் வீட்டிலே தயார் பண்ண சீகக்காய் நாங்கள் அது தான் எப்போயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது அந்த சீகைக்காய் போட்டு குளிச்சமுன்னா குளிச்சிவிடுவோம் குளிச்சிட்டு மறுநாளே அந்த எண்ணெயை தடவினா நல்லா முடி கருக்கருன்னு நல்லா வளருகும் நல்லா சூப்பராக வளரும் கருக்கருன்னு மூஞ்சிக்கு பேஸுக்கு வந்து கற்றாழைய போட்டு நல்லா மசாஜ் பண்ணனும் நல்லா மசாஜ் பண்ணி மூஞ்சி கழுவினா மூஞ்சி பள பள பளன்னு ஷைனிங் கொடுக்கும் தக்காளி சுகர் இது ரெண்டையும் போட்டு நல்லா தேய்க்கணும் பேஸ்ஸில் தக்காளியை வச்சி சுகரை போட்டு நல்லா தேச்சிகுனா நல்லா பள பள பள பளன்னு பு பேஸ்ட் பொரு ஒரு பத்து நிம்ஷம் விட்டு போய் ஃபேஷ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தன்னா பள பள பளன்னு இருக்கும் உருளைகெழங்கு உருளைகெழங்க நல்லா அரச்சிக்கிட்டு மூஞ்சியில நல்லா தேச்சம்னா ஒரு மாதிரி ஷைனிங்காக இந்த கருப் கருப்பு இருக்கிறதெல்லாம் எல்லாம் கிளீனாயிடும் அழகாக இருக்கும் பார்க்கறத்துக்கே இது தான் நாங்களாம் ரெகுரல்லா யூஸ் பண்ணுறோம் வேறு எதுவும் கடையிலலாம் வாங்கிகிட்டு வரதில்லை வாங்கின்னு வந்து வீட்டிலே யூஸ் பண்ணி தான் இவ்வளோவும் நாங்கள் செய்யிறோம் நன்றி